நான் இப்போ ஒரு கணித ஆசிரியராக இருக்கேன் ஒரு கணித ஆசிரியரை பார்த்து இன்று ஒரு கணித ஆசிரியராக இருக்கேன் இப்பொழுது அவரோடய பள்ளியிலேயே நான் ஒரு ஆசிரியர் கணித ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன் இப்போ என்னுடைய ஆசை அப்படினு சொல்ல போனால் அவர் இந்த பள்ளியை நடத்துகிற அந்த நிறுவனத்தின் ஆளுமைத் தன்மையோடு நான் ஒரு நிறுவரா ஆகணும்னு நான் அதாக இப்போ ஆசைப்படுறேன் ஒரு பள்ளி நிர்வகிக்கக்கூடிய பள்ளி நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு ஆளாக நான் ஆகணும் அப்படினு சொல்லி ஆசைப்படறேன் அவர் அதற்கான ஆயத்தமாக எவ்வளவு பே அந்த ஒரு ஆளுமை அப்படின்பது எளிதில் வரக்கூடியதில்ல ஒரு யாரால் வேணாலும் ஒரு நிறுவனத்தை துவங்க முடியும் ஆனால் ஒவ்வொரு நிறுவனத்தையும் தொடங்கி சிறம் திறம்பட நடத்துவது சிறப்பாக நடத்துகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் அதற்கான முயற்சியாக அதை அவரிடம் யாரை பாற்று நான் ஆசிரியராக ஆகணும்னு நினைச்சேனோ இன்று அவரோடய நிறுவனத்திலேயே ஆசிரியராக இருக்கிறனோ இன்று அவரை பாற்று ஆசைப்படுகின்றேன் இது போல் ஒரு நிறுவனத்திற்கு நான் நிறுவனராக இருக்க வேண்டும் என்று கூடிய விரைவில் அந்த நிறுவனராக ஆகும் கனவுடனும் நிறுவனராக நிச்சயம் மாறுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கேன் அதற்கான பயிற்சியாக அவருடைய வேலையிலேயே பள்ளி என்பது எளிதில் நடத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படினு பார்த்தா ஒரு ஆஃபிஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒரு ஒரு ஒவ்வொரு நிறுவனம் நாம் நடத்துகிறதா இருந்தாலும் அதில் ஒரு ஆள் இல்லைனா அந்த வேலையை நாம் செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவராக திறமை கொண்டவராக நம்மளால் இருக்கணும் ஒரு ஆஃபிஸ் ஆஃபிஸ் ஒர்க் பண்ணுறவங்கள்லேயிருந்து ஒரு பள்ளியை சுத்தமாக வைத்து கொள்பவரிலிருந்து ஒவ்வொரு ஆசிரியரைத் தேர்ந்தெடுப்பதிலிருந்து அந்த ஆசிரியர் தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு ஒரு நிறுவனத்தோடய மிகச்சிறந்த ஒரு பண்பு அப்படினு சொல்லி சொல்லுவேன் ஸோ ஒரு ஒரு ஆசிரியரை எளிதில் தேர்ந்தெடுக்க முடியுனால் கண்டிப்பாக முடியாது ஏன்னால் ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுப்பது என்பது மிக சிறந்த ஆசிரியரைத் தேர்வு செய்து விட்டால் ஒரு நிறுவனத்தை நிச்சயம் நல்லபடியாக நடத்திட முடியும் அப்படினு சொல்லி நான் நான் நம்பறேன் ஒரு சிறந்த ஆசிரியர் என்பது ஒரு குழந்தையை சொல்லித்தருபவராகவும் இருக்காமல் ஒரு குழந்தைகளிடம் கற்றுக்கொள்பவர் தான் சிறந்த ஆசிரியர்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குணாதிசியங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க அத்தனைப் பேரிடமும் சொல்லவர விஷயத்த திறம்பட புரிந்துக் கொண்டு ஒரு குழந்தை புரிஞ்சு அந்த விஷயத்த கற்றுக்குற ஒருத்தங்களா இருக்கணும் அப்படி கத்துக்கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்போ ஒரு குழந்தைக்கு புரிகிறப்படி கற்றுக்குடுக்க குழந்தையின் வழியே போய் கற்றுக்கொடுப்பதுதான் ஒரு சிறந்த ஆசிரியருக்கான பண்பு அப்படினபோது ஒரு இன்ஸ்டு ஒரு நிறுவனத்தை நடத்துபவரும் அதற்கான அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட பத பத ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டை சொல்லி ஆசிரியர் இப்போ ஒரு ஆங்கில ஆசிரியர் இருக்கலாம் அப்புறம் ஒரு இங்கிலிஷ் டீச்சர் எப்படி நடத்தணும் அவங்க ஒரு மொழி மொழியை கற்று கொடுப்பவராக இருக்கணுமே தவிர அப்புறம் இங்கிலீஷோட க்ராம் க்ராமர் ஏனா இலக்கணம் என்பதுன்றது அதை செறிவுப்படுத்தும் விதமே தவிர மொதலில் ஒரு மொழி கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் ஒன்று முதல் ஒரு ஐந்து ஆசிரியர்கள் இருக்காங்க இருக்காங்க அப்படினா அந்த ஆசிரியர் மொழி ஆசிரியராக இருந்தால் மொழியை முதலில் எளிதில் குழந்தைகளுக்குப் பிழையின்றி எழுதவும் பேசவும் முதலில் சொல்லித் தந்துருக்கணும் வாசிப்பது என்பது மிக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ எனது நிறுவனம் என்பது நிச்சயம் ஒரு ஒன்றிலிருந்து ஐந்து உள்ள குழந்தை நிச்சயம் எல்லாக் குழந்தையாலும் பேசிக்கான ஒரு கணிதத்தை சால்வ் பண்ணுற விதமாக இருக்கலாம் ஒரு தமிழை தமிழ் தமிழ் மொழியை கற்றுக்கறதா இருக்கலாம் ஆங்கில மொழிய கற்றுக்கறதா இருக்கலாம் மொழி கற்றுக்கறது என்பது ஒரு குழந்தையால் ஒரு கேள்வி கேட்டால் பத்து நிமிடம் ஒரு குழந்தைக்கிட்டே ஒரு விஷயத்தை கேட்டால் பேச முடியும்னால் அதே கேள்விக்கு ஒரு பத்து நிமிடம் அந்த குழந்தையால் பதிலை எழுதவும் தெரிஞ்சு இருக்கணும் எந்தக் குழந்தை பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கோ அந்த குழந்தையால் மட்டும்தான் அந்த மொழியில் சிரம்பட செம்மையாக விளங்க முடியும் அப்போ ஒவ்வொரு குழந்தையுமே அது எல்லாம் கற்றுக்கற மாதிரியான ஒரு ஆசிரியரை தேர்வு செய்கிறது தான் வந்து ஒரு பள்ளியுடைய நான் ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது நிச்சயம் அந்த மாதிரியான நிறுவனமாகத்தான் இருக்கும்